ஆஹான் செல்லப்பிராணிகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அதெல்லாம் தொடலாம் மாட்டேன் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கூட விளாட பிடிக்கும் தூரத்தில் இருந்து அதே மாரி என்னென்ன வளர்க்கறேன்னா ஆடு கோழி பூனை இந்த மாரியெல்லாம் வளர்க்கறோம் வீட்டில அது வந்து நாங்கள் நல்லா பாதுகாக்கணும் அதுக்கு புல் போடுறோம் அதுக்கு எப்போமே உணவு போடுகிறோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு